நான் சமைக்கும் போது முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்ம என்ன சமைக்கப் போகிறோமோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லா எடுத்து வெச்சுப்பேன் அப்புறோம் வந்து இந்த கேஸ்ஸு அதெலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பேன் அதுக்கப்புறோம் வந்து இப்போ நான் ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படினா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படினு அது பார்த்துட்டு அதுக்கான எல்லாத்தையும் எழுதி அதுக்கான இதெலாம் வாங்கி வெச்சுப்பேன் இப்போது பிரியாணி செய்யப்போகிறேனா என்ன ஃபஸ்ட் இந்த பட்டை லவங்கம் இந்த அப்புறோம் ஏலக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறோம் வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாம் முன்னாடியே வாங்கி வெச்சுருவேன் இப்போது சிக்கனெலாம் கழுவி ரெடியாக வெச்சுட்டு ரெடியாக வெச்சுருவேன் முன்னாடியே அதுக்கப்புறம் ரைஸ் வந்து அதுக்காக கழுவி அதுக்கு எவ்வளோ தேவையான ரைஸோ அதெல்லாம் முன்னாடியே கழுவி ஊர வெச்சுருவேன் தென் நமக்கு என்ன வேணும் அப்படினா தக்காளி வெங்காயம் அதெலாம் முன்னாடியே கட் பண்ணி ரெடியாக வெச்சுட்டு அப்புறோம் வந்து சிக்கன் பிரியாணிக்கு என்ன தேவைன்னா அதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரச்சு வெச்சுடுவேன் அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய தான் அதுக்கப்புறோம் வந்து நம்ம ஸ்டௌவவை ஆன் பண்ணிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சமச்சு முடிச்சுர்லாம் அப்புறோம் நான் என்ன பண்ணுவேனா முன்னெச்சரிக்கையாக இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு பொருள் வேணுன்னா அது நான் முன்னாடியே வாங்கி வெச்சுடுவேன் இப்போ சமைக்கும் போது நான் வெளியில் போய் வாங்க முடியாதுல அதனால நான் வந்து எல்லாமே உடனே இப்போ நான் சமைக்க போகிறேனா எல்லாமே வாங்கி வெச்சுருவேன் ஆனியன் அதுக்கு தயிர் வேணும்ல அதுக்கு தயிர் அதுக்கப்புறோம் அது இல்லாமல் இப்போது ப்ரெட் ஹல்வா பண்ணணுனா ப்ரெட்டு வாங்கி வெச்சுருவேன் முன்னாடியே அப்புறோம் வந்து வேறு என்ன பண்ணுவேன்னா முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவேன் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வெச்சுடுவேன் தென் சமைக்கிறத்துக்கு முன்னாடி வேறு என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா நமக்கான நமக்கானது எல்லாம் பக்கத்துலே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இந்த பாத்திரம் இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸு கா இந்த கொத்தமல்லி கருவேப்பில்ல அதெல்லாம் இருக்கான்ட்டு பார்த்துப்பேன் அப்புறோம் வந்து என்ன வேணும்னா சிக்கன் பிரியாணிக்கு என்ன தேவை அப்படின் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது மிஸ்ஸாயிடுச்சுனா அகைன் போயிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுருவேன் மோஸ்ட்லி நான் எல்லாமே இப்போ சமைக்க குக் பண்ண போகிறேனா நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் முன்னாடியே வாங்கி வெச்சுடுவேன் அவ்வளோதான்